இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமான உடம்பு நல்லா இருந்தாலே வாழ்க்கையே நல்லாயிருக்கும் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி சின்னதாக எதாது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டப்படும் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய மனசும் சந்தோசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோசமாக இருக்கும் நம்ம உடம்பு நல்லா சந்தோசமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு தேவையானது அந்த ஒரு உடற்பயிற்சியாகட்டும் ஏதாது ஒன்று நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அந்த உடம்புக்கு தேவையானது கிடைக்காது அப்போ விளையாடணும் நல்லா விளையாண்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கற எல்லாம் பாகமும் நல்லா செயல செயல் நல்லா செயல்படும் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான எல்லா ஆற்றலும் கிடைக்கும் போது எப்போவுமே ஒரு புத்துணர்ச்சியோடய இருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படி லைஃப் ஓடணும் அப்படின்னா நம்ம ஒரு சும்மா மூச்சு வாங்க ஓடுறது கிடையாது நம்மளோடைய சின்ன சின்ன விஷியமும் ஒரு ஓட்டமாக தான் இருக்கும் விளையாடணும் விளையாட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு இப்போ ஒரு ஒரு ஒரு மட்டைப்பந்து எடுத்துக்கோங்களேன் அதை பார்த்திங்கன்னா நம்மளோடைய மூளை வேலை செய்யும் நம்ம கை வேலை செய்யும் சிந்தனை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லா வகையிலேயும் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம மைண்டும் சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கா அதுக்கப்புறம் நம்ம மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மைண்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கற எல்லாத்துக்கிட்டையும் நல்ல ஆரோக்கியமாக பேசுவோம் நல்ல சந்தோசமாக பேசுவோம் எப்போ பார்த்தாலும் அவங்ககூட உட்காந்து பேசுவோம் அப்படின்னு இருக்கும் போது குடும்பத்தையும் சேர்த்து நம்ம அந்த ஒரு அங்கீகாரத்துக்குள்ளே கொண்டார முடியும் ஆனால் பொதுவாக நிறையா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதில்ல எந்த விளையாட போகாத விளையாட போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விளையாட போனோம் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் மனசு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதை தான் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னா நம்ம சாப்புடுற உணவு முறையாகட்டும் நம்ம விளையாட்ற விளையாட்டு முறையாகட்டும் ரெண்டும் நல்ல ஒழுக்கமாக இருந்துச்சுன்னா மட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன தான் நல்லா சத்தாக ஓடி நல்லா விளையாண்டாலுமே ஆனால் சத்தான ஆகாரமில்லாமல் ஒரு ட ஒரு முறையான ஒரு உணவு பா உணவு முறை பழக்கம் இல்லாமல் நம்ம ஏனோதானோன்ட்டு இருந்தோம் அப்படின்னா அது எதுவும் சரி வராது அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் தூங்கணும் இப்படி தான் எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு முற இருக்குதுன்னா அந்த முறப்படி தான் பண்ணணும் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நான் பத்து மணிக்கு வரைக்கும் விளையாடுவேன் வந்துட்டு நல்லா மூச்சு முட்ட சாப்பிட்டு உடனே விளையாட போய்டுவேன் அப்படிலாம் போககூடாது நம்ம ஒரு பத்து மணிக்கு விளையாட்றோமா வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அமைதியாக இருக்கணும் மறுபடியும் சாப்பிட்ட உடனே ஓடக்கூடாது வேகு வேகுன்னு எதுவும் பண்ணக்கூடாது அந்தந்த டைமில் அந்தந்த மட்டும் தான் பண்ணணும்னு ஒரு முற இருக்குது அதை மட்டும் தான் பண்ணணும் இப்போ விளையாட்றதே பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக நம்ம உடம்புக் உடம்பையும் மீறி நம்ம விளையாட கூடாது நம்ம உடம்புக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் நம்ம உடம்பு உடலுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கும் அந்த வரமுறைக்கு தான் விளையாடணும் என்னால் முடியும்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க விளையாண்டுக்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிக்கவே முடியாமல் நம்ம உடல் சோர்வோடுலாம் இருக்கக்கூடாது அதனால் முடிஞ்சளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியும் எவ்வளோ மணி நேரம் விளையாட முடியும் அந்த மணி நேரம் மட்டுமே விளையாண்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம உடம்பு வந்து நம்ம நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உடம்பு கேட்கும் இல்லைன்னா உடம்பு சொல்கிறதான் நம்ம கேட்கணும் எப்போவும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு உடம்பு நினைக்கக்கூடாது நான் உடம்பு என்ன நினைக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம மைண்டு என்ன சொல்லுது அதை நம்மளால் பண்ண முடியுதா முடிஞ்சிடுரணும் அது தான் ஒரு நல்ல வாழ்க்கை முறை அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணாலே எப்போவும் நம்மளோடைய அடுத்தடுத்த லெவலுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடக்குறோம் ஒரு நாளைக்கு நான் வேலை செய்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு பதினேலு கிலோ மீட்டர் நடந்துருக்கிறேன் ஆனால் அது விட்டு விட்டு நடக்கிறேன் ஆனால் அது ஒரே ஒரு ஒரே கட்டத்தில் எடுத்துட்டு கொண்டு போனோம் அப்படின்னா அது மாதிரிலாம் நம்மளுடைய தகுதி வேற லெவலில் இருக்கும் இப்போ நான் முன்ன வந்து நடனம் ஆடிகிட்ருந்தேன் அப்போலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடல் அப்படி ஒரு ஒரு சு எப்போவும் என்னுடைய உடம்பே சோர்வே அடையாது என்ன வேலை செஞ்சாலும் சோர்வடையாது எப்போ நான் நடனம் ஆடுறத விட்டேனோ இப்போ என்னால் சின்ன வேலை கூட செய்ய முடியல செஞ்சேனா உடனே என்னால் வந்து உடல் சோர்வடைஞ்சிடுது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏன் உடம்பு என் பேச்ச கேட்கல என் உடம்போடைய பேச்சை தான் நான் கேட்டுக்கிட்டுருக்கிறேன் அந்த கட்டத்துக்கு மாறி உடம்போடைய பேச்சு நம்ம கேட்கக்கூடாது நம்ம பேச்சை தான் உடம்பு கேட்கணும் அப்படிங்கிற முற வருதோ அன்றைக்கு வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாகவும் நம்ம வாழ்க்கை இருக்கும் கண்டிப்பாக